முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா மத குருக்கள் ஏன்னால் சர்காஜின்னு சொல்லுவாங்க நம்ம முஸ்லீமில் அவர்தான் அந்த நம்ம ரம்ஜான் மாசத்தில் பிறை பார்த்து சொன்னாருன்னால் அவர்தான் சொல்வார் முன்மொழிவார் அவர்தான் இந்த மாதத்தில் இன்றைக்கி நோன்பு வைக்கணும்னு சொன்னாருன்னால் அந்த குருமார்கள் சொன்னோம்னால் நம் முஸ்லீம் அதை பின்பற்றி நம்ம செய்கிறோம் அதே மாதிரி பேரா கிறிஸ்தவர்கள் பார்த்தா பேராயர் இருக்குறாங்க அவங்க வந்து அவர்கள் சொல்லும்படி அவங்க அதை என்ன அதை பாடல்கள் அந்த மாதிரி தெருக்கூத்துலெலான் செஞ்சாங்கன்னால் அதுக்கு செய்கிற செய்கிறார்கள் இந்துக்கள் நீங்கள் எடுத்திக்கிட்டிங்கனால் காஞ்சி பிறர் சங்கராச்சாரியார் அவர்கள் குருமார்கள் இருக்கிறார்கள் அவங்க சொல்படி அதான் இந்துக்களும் பின்பற்றுறாங்க